இது திருச்சியிலிருந்து பேசுறேன் எனக்கு ஒரு டொண்ட்டி கிலோ மீட்டரில் ஒரு ஜாப் ரெடியாகிருக்கு அதனால் எனக்கு போய்விட்டு வர்றதுக்கு இப்போ நான் ஒரு பைக் வாங்கலாண்ட்டு இருக்கேன் அது பைக் வந்து எப்படி என்னென்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நான் வந்து நேரில் வந்து பார்த்து இது பண்ணிக்குவேன் என்னென்ன மாடல் எனக்கு வந்து மைலேஜ் தர்ற மாதிரி வேணும் இல்லை எனக்கு ஸ்கூட்டர்ஸ் எதுவும் வேண்டாம் வேறு பைக்கி ஹோண்டா ஹோண்டா ஷைனு

ஆ ஆ சரிங்க வந்து மைலேஜ் எது நல்லா தரும் அந்த மாடல் என்னென்னு முதல்ல சொல்கிறீங்களா சரிங்க அது என்ன ரேட் வருது ஆ ஆ சரிங்க சரிங்க சரி எவ்வளோ டௌன் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது இருபதாயிரங்களா சரிங்க ம் ம் என்னென்ன டீட்டைல்ஸு எடுத்துகிட்டு வரணும் எதுவும் சரிங்க

சரிங்க வந்து சரி நம்ம வண்டி வாங்க வர்றேன் அப்படின்னா நம்ம என்னென்ன டீட்டைல்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இந்த டீட்டைலு ஆதாரு இந்த மாதிரி ஏதும் எடுத்து வரணுங்களா சரி ஆ ஆ சரிங்க ட்யூ டேட் என்ன எத்தனாந்தேதின்னு சொன்னீங்க ட்யூ டேட்டு

இல்லைங்க அக்கவுண்ட்டில் போட்டால் நீங்களே அப்படியே இது பண்ணிக்குவீங்க ஆ சரிங்க சரிங்க உங்கள் ஷோ ரூம் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது எனக்குத் தெரிஞ்ச தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாரு அதுதான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சரிங்க அப்போ நேரில் வந்தால் எப்போப் பார்க்கலாம் நாளைக்கே வந்தால் எடுத்துகிட்டுப் போயிடலாங்களா

சரிங்க இது வந்து ரெடி பேமண்ட்டாகவே கொடுத்து எடுத்துக்கிறேன் ஆ ஆமாங்க